ஆண் பெண்ணுகிறவங்க வந்து இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனில் சரி சமமாக எல்லாேரும் நடத்தப்படுறாங்க ஆனால் மொதல் மொதல் இருந்த ஜென்ரேஷனில் வந்து யாருமே வந்து அப்படி நினைச்சது கிடையாது அதாவது வந்து ஆண் மட்டும்தான் வேலைக்கு போகணும் பெண் வந்து வீட்டை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து யாரும் அப்படி இருந்தது கிடையாது பெண்ணுகிறவுங்க பெண்களும் வேலைக்கு போகலாம் ஆண்களும் வேலைக்கு போகலாம் அதே மாதிரி வீட்டு வேலைகளையும் சரிசமமாக பிரித்து தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க குழந்தைங்களோட குழந்தைங்களோட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்னு சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து அதாவது வந்து குழந்தைங்களோட வந்து கல்வி சம்பந்தப்பட்டதை அனைத்தையும் வந்து ரெண்டு பேருமே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க